எனக்கு ஓவியத்து மேலே வந்துட்டு அவ்வளோ நுட்பங்கள் அவ்வளோ அழகாக வரையணும்ன்லாம் தெரியாது எனக்கு வரையப் பிடிக்கும் சின்ன வயசுலேந்து அதனால நான் வரைவேன் அப்போயும் எனக்கு சின்ன வயசில் வந்துட்டு அவ்வளோ நல்லால்லாம் வரைய மாட்டேன் ஒரு நாள் எங்கள் மேல் வீட்டு அக்கா வீட்டுக்கு போய்ருந்தப்ப அவங்க வந்துட்டு வரையுறத்துக்குன்னே தனியாக ஒரு புத்தகம் போட்டுருந்தாங்க அவங்க வரையுறதுலாம் பார்த்தா அவ்வளோ அதில் அழகாக நுட்பங்கள் பண்ணியிருந்தாங்க அழகாக வந்துவிட்டு அதுக்கு எதுக்கு ஏற்ற மாதிரி கலர்லாம் கொடுத்து அவ்வளோ எப்படி சொல்கிறது ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரிலாம் இருந்துச்சு அதுலேருந்து தான் வந்துவிட்டு நான் இன்னும் நல்லா ஓவியம் பண்ணணும்ன்னு கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்டே இருந்து நிறையா டிப்ஸும் வாங்கிக்கிட்டேன் எப்படி எப்படிலாம் வரையணும் என்னென்ன என்னென்னலாம் பண்ணணும்ன்னு அதுக்கப்புறம் இல்லாமல் கொஞ்சம் யூடியூப்லேந்து பார்த்துக்கிட்டும் கற்றுக்கிட்டேன் எப்போயுமே வந்துவிட்டு ஓவியம் வரையுறப்ப நான் வந்துட்டு நார்மலாக ஒரு வெள்ளை பேப்பரில் வந்துவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை அதுக்குன்னு வந்துட்டு தனியாக கோடு போட்டு அதுங்க இன்ச் பை இன்ச்சாக வந்துவிட்டு போடுவாங்க அதுலேந்து தான் கற்றுக்கிட்டேன் இது ஆனால் இதுக்கு வந்துட்டு நான் ஆன்லைன் கோர்ஸுலாம் எதுவுமே பண்ணலை அதுக்கான சர்டிஃபிகேட்ஸும் வாங்கலை ஆனால் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்துட்டு நிறையா இந்த ஒ காம்பெடிஷன் ஓவிய காம்பெடிஷனில் ஓவியப் போட்டி அதில் எல்லாமே நான் நல்லாவே ஜாயின் பண்ணேன் அப்புறம் எனக்கு வந்துவிட்டு அதில் வந்துட்டு ப்ரைஸஸ்லாம் கொடுத்தாங்க நான் வரைஞ்சதுக்கு அதுவும் இல்லாமல் பார்க்காம வரையணும் எனக்கு வந்துவிட்டு ஒருத்தங்க எனக்கென்ன வந்துவிட்டு ஒருத்தங்க நை இப்போ நம் என்னையே வந்துவிட்டு நான் வரையணும்ன்னு ரொம்ப ஆசைப்படுவேன் ஆனால் அதுக்காக வந்துவிட்டு நல்லா பயிற்சி பண்ணணும்ன்னு இன்னும் தெரியும் அதுக்காகவே தனியாக வந்துவிட்டு பயிற்சி எடுத்து வரைஞ்சி பழகணும் பட் ஆனால் அதுக்கான டைம் வந்துவிட்டு நம்ம கிட்டே இல்லை நமக்கே வந்துட்டு ஸ்கூலு காலேஜு படிக்கணும் மார்க் எடுக்கணும் அதுலேயே வந்துவிட்டு போய்டுச்சு ஆனால் வந்துவிட்டு நான் என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நல்லா அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு ஒரு வாரம் கத்துக்கிட்டால் கூட நம்மளை நாம்மளே வரைஞ்சிக்கலாம் எப்படி சொல்கிறது பயிற்சி பயிற்சி இருந்தால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும் அதனால நான் கண்டிப்பாக எப்போயாவது ஒரு நாள் வந்துட்டு பயிற்சி எடுத்து என்னை நானே வரைஞ்சி நான் வீட்டில் அழகா வந்துட்டு மாட்டி வெச்சுக்கப் போகிறேன்